இப்போ நாட்டில் மருத்துவ சேவை என்னென்ன இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படியே நிறையாவே இருக்குதுன்னா இருந்தாலும் அதில் நல்ல நல்ல ஃபெசிலிட்டீஸ் கொடுக்குறதுல்லன்னு சொல்ல முடியாது இப்போ எங்கள் கோயம்புத்தூரில் ஏரியா இந்த மாவட்டத்துலேயே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரே ஒரு ஜிஹெச் பெரிய ஜிஹெச் அங்கே போனால் ஆப்ரேஷன் பண்ணுறது அங்கே மட்டும் தான் பண்ணுவாங்க இதே அதையை அடுத்து சின்னச் சின்ன வட்டத்துக்கு எடுத்துக்கலாம் தாலுாக்காவுக்கு எடுத்தோன்னால் மருத்துவமனைங்கிறதே அதிகமாக கிடையாது ஏன்னெனு பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக டாக்டர்ஸ் கிடையாது அப்படியே அங்கே டாக்டர்ஸ் இருந்தாலும் ஸ்கேனிங் ஃபெசிலிட்டீஸாக இருக்கட்டும் ஒரு சின்னச் சின்ன ஃபீவருக்கு மட்டும் தான் அங்கெலாம் எங்களால் அங்கே பார்க்க முடியுமே தவிர அடுத்து ஒரு ஸ்கேன் எடுத்து அதுக்கு வைத்தியம் பார்க்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் அந்த வட்டத்துக்குள்ளே நடக்காது அந்த தாலுாக்கக்குள்ளே கவர்மெண்ட்டால் நல்ல மருத்துவமனையும் நல்ல ஃபெசிலிட்டீஸும் கொடுக்க முடியலை நாங்கள் ஏதோன்னு ஸ்கேனிங் எடுக்கணும் வயிற்றில கட்டி இருக்குது அப்படினால் நேராக கோயம்புத்தூர் தான் போகணும் கோயம்புத்தூர சுற்றி எத்தனை வட்டம் எத்தனை தாலுாக்கா எத்தனை வட்டம் எத்தனை தாலுாக்கா இருக்குதுன்னா எல்லாேரும் போய் ஒரே ஹஸ்பிட்டலில் நிற்க முடியுமா அப்படின்னால் கிடையாது ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ ஒரு கோடி பேரோ இல்லை ஒரு ஐம்பது லட்சம் பேரோ இருக்காங்கன்னால் எல்லாேரும் ஒரு இடத்துலையே போய் கூட முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் அரசாங்கம் ஒவ்வொரு தாலுாக்காக்கா பிரிச்சு அங்கே ஒரு மெய்ன் ஹாஸ்பிட்டலை

அங்கே ஒரு ஸ்கேனிங் சென்ட்ராக இருக்கட்டும் அங்கே ஒரு ஸ்கேனிங் சென்ட்ராக இருக்கட்டும் இல்லை ஸ்கேன் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு ஆப்ரேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் ஈரோடு மாவட்டத்துக்கு கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நோய்த்தொற்று கோவிட் டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கைக்கொடுக்க முடியல ப்ரைவேட் மோஸ்ட்லி ப்ரைவேட் தான் ஸோ கவர்மெண்ட்டுன்னால் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கும் ஆனால் ப்ரைவேட் போனதுனால் ஒரு பேஷண்ட் ரெக்கவரி ஆகிறதுக்கே ரெண்டு லட்சம் கோவிட் பீரியட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இதே கவர்மெண்ட் போயிருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கும் ஏழை மக்களுக்கு ஏன் காரணன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்சில் அதிகமான இருக்கை ஃபெசிலிட்டீஸ் கூட கிடையாது ஸோ எப்படி அங்கே போக முடியும் அங்கே போகிறக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ முன்னேற்றம் அப்படின்னால் இன்னும் நல்லா ஒவ்வொரு தாலூக்காவாக பிரித்து அங்கே மேம்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்